ஆ கறிக்கடை கறிக்கடைங்களா இது கறிக்கடைங்களா இது கோழிப் பண் பண்ணை வச்சுருக்கிறீங்களா பண்ணை பண்ணை வச்சுருக்கிறீங்களா கோழிப் பண்ணை சரி எங் சரி எங் எங்கள் வீட்டில் விசேஷம் வெள்ளிக்கெழம அதனால் ஒரு பத்து கிலோ கறி வேணும் ஆ கிலோ என்ன விலை

சரி சரி ஒரு பத்து கிலோ கோழிக் கறி எனக்கு நீங்கள் உரித்த கோழி ஆ கொடுத்து விடணும் வெள்ளிக்கெழம அன்னைக்கு காலையில் ஒரு எட்டு மணிப்போல் ஆ அனுப்பிவிட்ருங்க நேரத்தோடவே ஆ வீடு வந்து கே கே நகரில் ஆ ஏழாவது க்ராஸ்சில் இருக்குது ஆ நீங்கள் வந்து அங்கே வந்து மறக்காமல் இந்த ஃபோன் நம்பருக்கு கேட்டுவிட்டு கொண்டாந்து வீட்லேயே கொடுத்துருங்க சரி ஆ பத்து கிலோ போதும் எ எலும்பு தனியாக ஆ கறி சதை க க கறி தனியாக எல்லாம் பிரித்து ஆ கொடுக்குறீங்க ஈரெல்லாம் நிறையா போடுறீங்க ஆ ப பாதி பிரியாணி செய்வோம் கொஞ்சம் கொழம்பு வைப்போம் அதுக்குத் தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து நல்லபடியாக கொடுத்து விடுங்க அப்புறம் வேண்ணாலும் இன்னும் நாலு கிலோ கேட்டு வாங்கிக்கிறோம் நீங்கள் வந்து மறந்துடக்கூடாது இடையில ஒரு தடவ ஃபோன் பண்ணுங்கள் ஞாபகத்துக்கு

ஆ நான் இன்னொரு இடத்துக்குக் கூட சொல்லலாம்னு இருந்தேன் ஆ ஆ சரிங்கம்மா ஆ ஆ சரி சரி அதனால் தான் நான்

சரி அதுதான் நான் கேட்டுவிட்டு தான் நீங்கள் கடை வைச்சது தெரிஞ்சு தான் இப்போ ஃபோன் நம்பர் வாங்கி உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கறேன் நான் ஆ சரி

ஆ சரி சரி மறக்காமல் கொடுத்து அனுப்புங்கள் வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்துடுங்க வெள்ளிக்கெழம ஆ சரிங்க வெச்சுர்றேங்க

ஆ ஆ சரி சரி கொடுத்துர்றேன் நீங்கள் கை மேலே காசு வாங்கிக்கங்க வந்து அப்புறம் மறக்காமல் கொண்டு வந்துடுங்க வச்சுர்றேன்